இப்போ நம்ம நாட்டோட மதம் அப்படின்னா ஸாரி நாட்டோட மதம் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் கிறிஸ்ட்டின் இந்து மூணு பேருமே இருக்காங்க அதில் வந்து இந்து வந்து பொட்டு வச்சுப்பாங்க இல்லை கிறிஸ்ட்டின்லியும் பொட்டு வைப்பாங்க அது வந்து சில பிரிவுகள் இருக்குது மதத்திலையே ஆனால் வந்து நம்ம எப்படியும் வந்து இந்து கிறிஸ்ட்டின் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வேறுபடுத்தி பார்க்கமாட்டோம் எல்லாருமே நமக்கு ஒன்று தான் எல்லாருமே ஒன்றா இருக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதம் அப்படின்னு எம்மதமும் சம்மதம் அப்படின்னு ஒரு கொள்கையும் நம்ப வச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு பண்டிகை அப்படி வருது அப்படின்னா நம்ம காலேஜில் ஒரு பண்டிகை வருதுன்னா அந்த காலே அந்த பண்டிகை வந்து இந்து மட்டுந்தான் ஒரு க இந்துக்கான ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன் வருதுன்னா இந்து மட்டுந்தான் அந்த பண்டிகை கொண்டாடணும் அப்படிலாம் இல்லை இந்து கொண்டாடலாம் முஸ்லீம் கொண்டாடலாம் கிறிஸ்ட்டின் அதர் நாட்டுக் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து வந்து கொண்டாடுவாங்க இதில் வந்து தனித்தனியாக இவங்களுக்கு தான் இந்த பண்டிகை அப்படினுலாம் கிடையாது எல்லாருக்குமேவும் பண்டிகைன்னா காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான் இப்போ அந்த முஸ்லீம் பசங்களுக்கு வந்து இது மாதிரி பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுனு தெரியாமல் இருந்துச்சின்னால் இவங்க சொல்லி கொடு இந்து பசங்க சொல்லி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் இப்போ வந்து நீ வந்து இந்து மதம் கிறிஸ்ட்டின் மதம் அப்படினு பார்த்து பழக மாட்டாங்க பழகவும் கூடாது எல்லாருமே வந்து ஒன்றுதான் அப்படின்னு தான் பழகுவாங்க அப்படின்னு பழகுவாங்க ஒன்றா தான் இருக்கணும் தனித்தனியாக போகக்கூடாது இவங்க இந்த ஏரியாவுக்கு இந்த இந்து தான் இருக்கணும் இந்த ஏரியாவுக்கு இந்த முஸ்லீம் இந்த இந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது மூணு பேருமே ஒன்றா தான் இருக்கணும் இப்போது ஒரு கிறிஸ் ஒரு பக்ரீத் பண்டிக வருதுன்னா நான் இந்துவாக இருக்கிற நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போய்ட்டு பிரியாணி சாப்பிடுட்டு எல்லாம் வரலாம் அதே மாதிரி ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னா அந்த இந்து கிறிஸ்ட்டினாக இருந்தாலும் சரி முஸ்லிமாக இருந்தாலும் சரி அவங்க நம்ம வீட்டில வந்து நம்மக்கிட்ட ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம் நாங்கள் மூணு நம்ம ஒரு ஒரு ஃப்ரெண்ட் மூணு ஃப்ரெண்ட் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க கிறிஸ்டின் ஒருத்தவங்க இந்து ஒருத்தவங்க முஸ்லீம் மூணு பேருமே இருக்காங்க அவங்க வந்து எப்போதுமே வந்து ஓன் கோயிலுக்கு நான் வர மாட்டேன் நீ எங்கள் கோயிலுக்கு சர்ச்சுக்கு நீங்கள் வரக்கூடாது நீங்கள் எங்கள் பள்ளிக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க மூணு பேருமே கோயிலுக்கு போனால் மூணு பேரும் ஒன்றாதான் போவாங்க சர்ச்சுக்கு போனால் மூணு பேருமே பைபிள் படிப்பாங்க அதே மாதிரி நம்ம வந்து பள்ளிக்கு போனாலும் மூணு பேருமே தொலுகுவாங்க குர்ஆன் படிப்பாங்க பைபிள் படிப்பாங்க கீதம் படிப்பாங்க மூணு பேருமே வந்து மூணுமே ஒன்றா செய்வாங்க இவங்க வீட்டில ஃபங்க்ஷன்னால் இவங்க வீட்டுக்கு போவாங்க இவங்க வீட்டு ஃபங்க்ஷன்னால் இவங்க வீட்டுக்கு போவாங்க முன்னாடிலாம் வந்து இவங்க வந்து கிறிஸ்ட்டின் நாங்கள் தொட மாட்டோம் அப்படினுலாம் ஒரு இருந்துச்சு ஆனால் இப்பெல்லாம் அப்படி கிடையாது ரெண்டு பேரும் மதம் மாதிரி கூட மதம் மாறி கூட திருமணம் பண்ணிக்கிறாங்க இந்த ம இந்த மதத்தில் இருந்து இந்த மதத்துக்கு மாறுறாங்க இந்த மதத்தில் இருந்து இந்த மதத்துக்கு மாறி திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுக்காகலாம் அவங்களை ஒதுக்கியெலாம் வைக்கிறது கிடையாது நம்ம எப்பயுமே ஒதுக்கி வைக்கிறதுனால ஒதுக்கி வச்சால் தான் வந்து நம்ம மதம் வந்து மாறிப்போய்டும் நம்மளோட கலாச்சாரம் வந்து கெட்டுப் போய்டும் அப்படிலாம் இல்லை மூ மூணு பேர் ஒன்றா இருந்தாலே கலாச்சாரம்லாம் அப்படியேதான் இருக்கும் கெட்டுப் போகாமல் நல்லா இருக்கும் மதம் என்றால் மாறாதது அப்படின்னும் ஒன்று இருக்குது மதம் மாறாதது அப்படின்னா வந்து மனதால மாறக்கூடாது இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதெலாம் அவங்க கூட ஓகே இ நீங்கள் ஹிந்து நீங்கள் முஸ்லிம் நீங்க கிறிஸ்ட்டி அல்லா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது அதே மாதிரி இந்த காலேஜில் வ இப்போ ஒரு கிறிஸ்ட்டின் காலேஜுனால் இருந்துச்சின்னால் கிறிஸ்ட்டின் பசங்கதான் வந்து இங்கே படிக்கணும் முஸ்லிம் பசங்கள்லாம் இங்கே படிக்கணும் இந்து பசங்க தான் இங்கே படிக்கணும் அப்படிலாம் கிடையாது யார் வேணுனா யார் வேணுனா படிக்கலாம் கிறிஸ்ட்டின் ஸ்கூல்ல வந்து கிறிஸ்ட்டின்ஸ் அப்போ சேர்த்து அவங்களுக்கு வந்து சலுகை கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது மூணு பேருக்குமே ஒரே சலுகை தான் இப்போ ஒன்று கிறிஸ்ட்டினுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த சலுகை கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு தான் முஸ்லிம்ஸ்களுக்கும் கொடுப்பாங்க இந்துக்களுக்கும் கொடுப்பாங்க சலுகை இந்து இந்து வந்து ஒரு பண்டிகை ஒரு வந்து ஒரு திருமணம் அப்படின்னா வந்து நம்மள்லாம் வந்து வெளில முஸ்லிம்லாம் வந்து புர்க்காலாம் போட்டுட்டு போவாங்க புர்க்கா போட்டுட்டு போகும் போது இந்து ஃபேமிலில வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குவாங்க நம்ம வந்து புர்க்கா போட்டுட்டு போகக்கூடாது நம்மளும் பொட்டுலாம் வைக்காமல் போகிறோம் நம்ம பொட்டுலாம் வைக்காமல் போகக்கூடாது அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க பொட்டுலாம் வச்சிட்டு தான் போவாங்க பொட்டு வச்சிக்கிட்டு பொட்டு வைக்காமல் போவாங்க புர்க்கா போட்டுட்டு போவாங்க ஆனால் வந்து இந்து ஃபேமிலியில அவங்கள வந்து எதுவுமே நினைக்க மாட்டாங்க கிறிஸ்ட்டின்ஸ்லையும் வந்து நம்ம வந்து குல்லா முட்டி போட்டு தான் தோ ஜெபம் பண்ணணும் அப்படினுலாம் இல்லை நம்ம கையெடுத்து கும்பிட்டு சாமி எங்கே இருக்காங்க அப்படின்னு கும்பிட்டாலே போதும் எல்லாருமே எம்மதமும் சம்மதம் அப்படின்ற கொள்கைனால எல்லாருமே ஒன்றா தான் இருக்கணும் ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே நம்ம வந்து இப்போ மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருகாங்கன்னு சொன்னனா அந்த மூணு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க சிரித்து பேசுவாங்க ஒன்றா தூங்குவாங்க க பாட்டு பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க மூணு பேரும் எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க கோயிலுக்கு ஒன்றா போவாங்க அவங்க கோயிலுக்கு இவங்க போவாங்க இவங்க கோயிலுக்கு அவங்க போவாங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவங்க வருவாங்க இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க போவாங்க அவங்க அவங்க வீட்டிலையே ஃபங்க்ஷன் இல்லைனாலும் அதர் அத் அடுத்தவங்க வீட்டில ஃபங்க்ஷன்னாலும் அவங்க வீட்டுக்கு போய் இவங்க பேசுவாங்க பேசுவாங்க பழகுவாங்க டக்குன்னு எல்லார் கூடயும் ஈஸியாக பழகுவாங்க எல்லாரையுமே வந்து ஒதுக்கி வைப்பாங்க அப்படினுலாம் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் வந்து எல்லாருமே ஜாலியாக தான் இருப்பாங்க ஒரு சில பேர்தான் வந்து மனம் குலப்பத்துனால கொஞ்சம் மாறி இருப்பாங்க அவ்வளோ தான் மத்தபடி எல்லாருமே வந்து நல்லவங்க நல்லவங்க தான் மதம் பார்த்து பழகக்கூடாது மதத்துனால் அந்த அந்த அதை பார்த்து பழகுறதுனால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது நல்லவங்களா குணம் பார்த்து தான் பழகணுமே தவிர மதம் பார்த்து பழகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்